ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்மளுக்கு ஒரு பாடுறதுக்கான ஒரு ஆப்பர்சூனிட்டி வந்துச்சு ஸோ வந்ததுங்குபோது நம்மளோட ஸ்கிலில் வந்து எஸ்டாபிளிஷ் பண்ணனும்ற ஒரு ஆசை இருந்தது அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் பாடும் போது அந்த ஃபியர் இருக்கும் இருந்தாலும் ஸ்கூலில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம ஃப்ரண்ட்ஸ் எல்லாம் கைத்தட்டி நம்மளை வந்து உற்சாகப்படுத்துவாங்க இதுவே ஒரு ஆஃபீஸ்னு வரும் போது ஒரு பொஸிஷனில் இருக்கும் போது நம்ம பாடும் போது நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள் என்ன சொல்லுவாங்கள் ஏது சொல்லுவாங்கள் அப்படினு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனாலும் அந்த பயத்தை நம்ம கன்ட்ரோல் பண்ணனும் பிகாஸ் நம்ம இந்த பொஸிஷனில் இருக்கோம் நம்மளை பார்த்து யாரும் சிரிக்க கூடாது நம்மளுக்குள்ளையே நம்மளை வந்து டேலண்ட வளர்த்துக்கணும் நம்மளுக்கு ஸ்கூல் காலேஜ்ஸ் தாண்டி நம்மளுக்கு ஒரு ஆப்பர்சுனிட்டி வரும் போது அத கரெக்ட்டாக நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினு நினைக்கும் போது எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி நம்ம எவ்ளோ பெரிய ஸ்டேஜில் ஏறி நின்னு இருந்தாலும் நம்மளோடய டேலேண்ட்டை வந்து சொல்லும் போது அதை எஸ்டாபிளிஷ் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த பயம் வந்து போயிடும் அந்த மாதிரி தான் நான் வந்து பயத்தை போக்கிட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன்